விளம்பரம் செய்ய விளம்பரம் செய்கிறக் வந்து தட்டுற நோட்டிஸ் அடிச்சு ஒட்டலாம் ஃபோனில் போடலாம் யூடூபில் இந்த மாதிரிலாம் போடுறாங்க இப்போ அப்புறோம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுக் கொண்டு நோட்டிஸ் கொடுக்கலாம் நா நாலு வீட்டுக்கு போ போய் பேசலாம் விளம்பரத்தை பற்றி பேசுகிறதுனால விளம்பரங்கள் வந்து நிறைய பேர் தெரியும் அப்புறோம் நாலு வீட்டுக் போகிறதுனாலையும் அப்போ பா இன்னொரு வீட்டுக்கு போகிறேன் நோட்டிஸ் கொண்டு நடு இதில் ஊரில் கொண்டு ஒட்டுனமுன்னா நிறைய பேற்றுக்கு அது வந்து போய் சேரும் சென்ட் ஆகும் இப்போ விளம்பரத்தை வந்து நம்ம கா காமெடியாக பே பேசுகிறக்கு வந்து இப்போ நம்ம ரே டிவியில் நிறைய டிவிகள் பார்க்கறோம் டிவியில் வந்து விளம்பரம் செய்கிறக்கு டிவியில் ஃபோன் நம்பருலாம் கொடுக்கறாங்க டிவியில் போய் ஃபோன் நம்பர் கொடுத்தம்னா அந்த விளம்பரத்தை அல் எல்லாத்துக்கும் டிவியில் ஒளிப்பரப்பாகிறதுனால எல்லாத்துக்கும் போய் சேர்ந்துருது அதனால அப்புறோம் இப்போ பேஸ்ட்டு விளம்பரம் வருது அந்த பாட்டி வந்து பொக்கு வாய் பாட்டிக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கிறங்காட்டிக்கி அந்த பாட்டி பொக்கு வாய் பாட்டிக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் ஆனால் அந்த பாட்டி வந்து விளம்பரம் செய்கிறது அந்த மாதிரி நம்மளும் நிறைய இதில் விளம்பரம் செய்யலாம்